நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நம்ப குழந்தைகள் வாயிலாகவும் பெரியோர்கள் பெற்றோர்களின் வாயிலாகவும் மற்றபடி தமிழ் பேச்சாளர்கள் மூலயமாகவும் மற்ற வகையில் தமிழ் பட்டிமன்றங்கள் தமிழ் சொற்கள் இந்த வகையில் மேம்படுத்தப்பட்டு சிறந்த சிறந்த ஆசிரியர்களை கொண்டும் தமிழ் ஆசிரியர்களாலும் அது மேம்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு கட்டுரைகளும் பாடங்களும் சிறந்த ஒரு போட்டியாளர்களை கொண்டு தமிழ் பேச்சுக்களையும் பழங்காலத்து வா ஆசிரியர்களையும் கொண்டு இந்த சிறந்த பேச்சுக்களை கொண்டுவந்து தமிழ் மொழிகளையும் தமிழ் சொற்களையும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுகிறது தமிழ் லாங்குவேஜை அந்த அளவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது ரெண்டாவது இன்னோரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மொழிகளிலும் இல்லாத ஒரு பொக்கிஷமான விஷயம் திருக்குறள் அந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் லாங்குவேஜில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது தமிழ் திருக்குறள் நம்ப தமிழ் மொழியில் மட்டுமே இருக்கின்றன சிறப்புமிக்க ஒரு தமிழ் அர்த்தத்துக்கு உண்டான ஒரு தமிழ் மொழியை பாதுகாக்கும் வகையில் நமக்கு திருக்குறள் தெளிவான ஒரு நூலாக நமக்கு விளங்குகின்றன அதனால் நமக்கு தமிழ் மொழியும் தமிழில் இருக்கிற லா மற்ற விஷயங்களையும் நம்ம எடுத்து மக்களுக்கிட்டையும் குழந்தைகள்ட்டையும் பள்ளி கல்வித்துறையிலிருந்தும் நம் எடுத்து செல்வதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் நமக்கு நல்ல ஒரு தமிழ் சொற்களும் சிறந்த நல்வழிகளையும் நம்ம பயன்படுத்துவதற்கான தமிழ் மொழி நமக்கு நல்ல வாழ்க்கை முறையை கற்றுக்கொடுத்துருக்கின்றன